எங்கள் கடலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பலாசொலைய ஆக்கி சாப்பிடுவோம் அது வந்து எங்கள் இதில் எப்படி வந்து இது இப்போ காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாசொல எங்கள் ஊரில் வந்து பலாசொல காய்க்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீசன் சீசன் சீசனா நாங்கள் எங்கள் ஊரில் அதிக பலாசொல காய்க்கும் இந்த பண்ரூட்டி பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலாசொலைய நல்லா பழுக்குறதுக்கு முன்னாடி ஸ்டேஜு ரொம்ப பழுத்ததுக்கப்பறம் செஞ்சீங்கன்னா இனிப்பு டேஸ்ட் வர ஆரம்மிச்சிடும் அதில் அது நல்லாருக்காது பழுக்குறதுக்கு முன்னாடி ஸ்டேஜு எடுத்து அது நல்லா வந்து கிளீ சொலையை மட்டும் தனியாக எடுத்து கிளீன் பண்ணி எடுத்துவிட்டு அதற்கப்பறமாயிட்டு அதை வந்து வேகவுட்டு அப்புறம் அதை வந்து த குண்டானில் தண்ணியை ஊற்றி நல்லா வேக விட்டு அதுக்கப்பறமேட்டா மிளவா தூள் எண்ணெய் கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு எடுத்து சமைச்சோன்னா சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாருக்கும் அது சாப்பிட அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி முந்திரி பயிறு குழம்பு வந்து எங்கள் ஊர் சைடில் அதிகமாக வைப்பாங்க எப்போ வைப்பாங்க அப்படின்னா இந்த சம்மரில் வைப்பாங்க ஏன் இந்த சம்மரில் வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் எங்கள் அந்த டைம்மில தான் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து காய்ச்சி குடு காய்க்கும் அதில் வந்து பச்சைபயிறு அப்படின்னு சொல்லி இருக்கும் முந்திரி வெறும் முந்திரி போட்டால் நல்லாருக்காது பச்ச பயிறு போட்டு வச்சி குழம்பு வச்சால் தான் அது வந்து அருமையாக இருக்கும் நிறையா பேர் வந்து இந்த பச்சை பயிறு சாப்பிட்ருக்க மாட்டாங்க ஆனால் எங்கள் ஊர்லலாம் இது ரொம்ப பிரபலமாகவே சாப் ரொம்ப பிரபலமாகவே கிடைக்கும் அது வச்சிருக்கவங்க கிட்ட தான் வச்சிருக்கவங்ககிட்டேந்து நிறைய பேர் வந்து வாங்கிக்கிட்டே போவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அதற்கப்பறம் வந்துட்டு அது அதில் வந்து குழம்பு வச்சு சாப்பிட கொடுக்குறது இதெலாம் வந்து எங்களுக்கு கடலூரில் வந்து ரொம்ப பாரம்பரியமான உணவு